நான் படித்த மத புத்தகன்னால் அது பைபிள் கிறிஸ்டின் பைபிள் அது படிக்க நல்லாயிருக்கும் அதிலருக்க வசனமும் நல்லாயிருக்கும் அதிலருக்க அர்த்தமும் நல்லாயிருக்கும் வசனத்தோடு அர்த்தம் நல்லாயிருக்கும் அர்த்ததில் நிறைய அதுதான் உண்மையான சம்பவம் தான் நிறைய பைபிளில் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா வசனம் கர்த்தர் உன்னை ஆசிரி ஆசிர்வதிப்பார் அது என்ன கர்த்தர் வந்து உன்னைய வந்து எப்பயுமே ஆசீர் வை வதிப்பது அது மட்டும் இல்லாமல் பாதை உன் கூடாரத்தை அணுங்காது அந்த அந்த வசனமும் நல்லாயிருக்கும் பைபிளில் வந்து எல்லா வசனமுமே நல்லாயிருக்கும் படிச்சுன் ப ஒவ்வொரு வசனமும் படிக்கப் படிக்க நல்லாயிருக்கும் படித்துப் பார்த்தாவே அது ஒரு மாதிரி நல்லதுக் கெட்டது எல்லாமே இருக்கும்